ஹலோ சரஸ்வதி ஏஜென்சிங்களா ஆ ஹலோ மேம் நான் கார்த்திகா பேசுறேன் தருமபுரிலிருந்து பேசறேன் இப்போ எனக்கு வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட டெம்பிளுக்கு கிளம்புறோம் விசிட் பண்றத்துக்கு ஆ என்ன டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அபத்சகாயேஸ்வரர் அந்த டெம்பிளுக்கு போகிறோம் ஓகேங்களா அது எவ்வளோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு அது தெரியுங்களா எவ்வளோ செண்டிமீட்டர் எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் டிஸ்டன்ஸ் ம் ஆ நான் நான் என் அம்மா என் அக்கா

ஓகே உங்கள் கேப் ட்ரைவர்கிட்ட கொஞ்சம் உங்கள் ட்ரைவர்கிட்ட கேட்டுவிட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க மேம் ஓகேங்களா ஸோ ஹௌ மச் ஃபேர் எவ்வளோ வரும் உங்களுக்கு ஓகே ஏசி கோச் இருக்குங்களா ஏசிலாம் இருக்குங்களா இல்லை நார்மல்தான் நான் ஏசின்னா எவ்வளோ வரும் ஏசின்னா எவ்வளோ வரும் ஆ அப்படிங்களா ஓகே நல்ல கம்ஃபர்ட்டபிளாக இருக்குமா சீட் எத்தனை சீட் இருக்கும் ஆ ஒரு ஃபை அம்மாவுக்கு கால் முடியாது அவங்க கொஞ்சம் படுக்கிறா மாதிரி இருக்கும் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் பண்ணுங்க ஸோ கொஞ்சம் பெரிய கார் வேணும் அப்படின்னா அது எவ்வளோ வரும் ஓகே அதில் எவ்வளோ சீட் இருக்கும் ஆ ஓகே மேம் நாங்கள் ரெண்டு பேரும் அக்காவும் நானும் ஒரு சீட்டு ஒரு சீட்டு அம்மாவுக்கு அப்படியே ப்ரொவைட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே சரிங்க மேம் ஆமாம் மேம் அப்போ அதுவும் இல்லாமல் வெயிட்டிங் சார்ஜ் நாங்கள் போயிட்டு அதே ரிட்டன் அதே காரில் ரிட்டன் வரா மாதிரி இருக்கும் வெயிட்டிங் சார்ஜ் எதுவும் போடுவீங்களா

ஓகே மேம் ஓகே ஃபெஸ்டிவல் டைமென்றதால எதுவும் ஆஃபர் எதுவும் இருக்குங்களா இல்லை எல்லாருக்கும் சேம் தானா ஓகே ஆ ஓகே மேம் நான் வந்து இங்கே கிளம்பிட்டு கா கேப் ட்ரைவர் இப்போது நான் புக் பண்ணது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க நம்பர் தந்தது நீங்கள் தானே அவங்களுக்கு கால் பண்ணி எங்கே அட்ரஸ் எங்கே வரணும் அப்படின்னு பேசிக்கலாமில்ல அவங்ககிட்ட ஆ ஓகே மேம் ஓகே ஸோ நாங்கள் க முடித்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்றது சொல்கிறோம் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நாங்கள் போயிட்டு வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ மினிமம் செவன் தௌசண்ட்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் தானே ஓகே ஆ ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஆ தேங்க் யூ